பூங்காக்கள் வந்து பண்ரூட்டியில் காந்தி பூங்கா இருக்குது அங்கே இருக்கிற சில வந்து ஐம்பொன்னாலான காந்தி சிலை இருக்குது அதே போல் விருதாச்சலத்தில் பெரிய கோயில் இருக்குது அங்கே வந்து ஃபுல்லா எல்லாமே க கல்லால் ஆனது கல்லால் செய்யப் பட்டுருக்கும் விருதாச்சலத்துலே ஃபேமஸ்ஸான கோவில் அது அதுக்கப்புறம் சிதம்பரம் கோயில்லேயும் அதே போல் கல்லால் செய்யப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே அழகாக இருக்கும் அங்கே இருக்கிற ஏரி அங்கே நாலு கோபுரங்கள் இருக்கும் அந்த நாலு கோபுரமுமே ஒரு இடத்துல மட்டும் நின்று பார்த்தா நாலு கோபுரமும் தெரியும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையும் ஒரு ஒரு மாதிரி வடிவமைச்சுருப்பாங்க அங்கே இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கடலூரில் பொழுதுபோக்குனா திரையரங்கு அப்புறோம் சி சில்வர் பீச் இருக்குது அங்கே போய் ஜாலியாக இருப்போம்